நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது